இதுக்கு முன்ன நாத்து விடணும்னா வித நெல்லை வாங்கியாந்து அதை நாத்தாங்கால ஓட்டி அதை என்ன பண்ணுவாங்கனா மாட்டால் ஓட்டுவாங்க ஓட்டி என்ன பண்ணுவாங்க கையால் பரப்புவாங்க பரப்பி வித நெல்லை விடுவாங்க போட்டு அஞ்சு நாலு சென்னேத்து போடுற வித நெல்லை விடுவாங்க மூணுவேளைக்கும் போட்டு அதுபோல் விட்டு அது முளைஞ்சு வரவே அது ஒரு இருபது நாள் ஆகும் அதுபோல பிடுங்கி ஆளை வச்சி அதுக்கு நாத்தாங்கல்லுக்கு ஆளுங்கள வச்சி நாத்து எடுக்க சொல்லி ஏறுதான் பூட்டி அந்தகாலத்தில் ஏறு பண்ணு எப்படி மூணு மணிக்கு ரெண்டு மணிக்குலாம் கூட எழுந்து போய் ஓட்டுவாங்க ஓட்டி ஆனால் நெல்லா இருக்கும் அதுக்கு பிறகு ஆளுங்க ஓட்டி கே இது எருவுலாம் கழிச்சி நடுவாங்க அப்போ பயிரு அப்போலாம் நெல்லுலாம் ஒரு சாப்பாடு சாப்பிட்னாலும் ஒரு ஊட்ட அடித்து வாயில் போட்டாலும் ஒரு இண்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படினா என்ன பண்ணுறாங்க போகிறாங்க அப்படியே என்ன பண்ணுறாங்க வெ நெல்லை வாங்கியாராங்க அப்படியே வெதைக்குறாங்க விதச்சிட்டு என்ன பண்ணுறாங்க நாத்து பிடுங்குறதுக்கு ஆளுங்க ஒவ்வொருத்தங்களும் ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தா அந்த அளவுக்கு ஜெனரல் நல்லா ஆய அந்தமாதிரி ஆகிப்போச்சி நடுறதுக்கு ஆளு கூப்புடுறாங்க இப்போ மிஷின் மாரி என்ன பண்ணுது மிஷினில் வச்சி நடுறமாரி இப்போ மிஷின் மூலியத்தில் ஆகிப்போச்சி நடுறதுக்கு அப்படியே இதில் நாத்து விட்ணுன்னாலும் பர்தா நாற்று மாரி என்ன பண்ணுறாங்க விட்றாங்க அப்படியே பிடுங்கிக்குறாங்க அப்படியே பிடுங்கி அதையும் என்ன பண்ணுறாங்க நாத்து வாரி வாரி வச்சு மிசினில் நடுறது ஒரு நாள் நாத்து நடுற மாதிரி அதுமாதிரி நட்டுப்போது இப்போலாம் ஆளுங்களுக்கே வேலை இல்லாதமாதிரி ஆகிப்போச்சி ட்ராக்டர் என்ன பண்ணுது ஏறு ஓட்டுதுனா அது என்ன பண்ணுது மேடும் பள்ளமாக அடித்து தள்ளி அதுமானு மூலைக்கு மூலை மேடு பள்ளமாக அப்பன்னா ஏறெல்லாம் மட்டமாக இருக்கும் இப்போ அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு அந்த அளவுக்கு சரி சோகம் காட்டுறா மாதிரி ஆகிப்போச்சி அந்த அளவுக்கு காலா காலமும் மாறிப்போச்சி மாறிப்போனதால ட்ராக்டர் உராய்வு இப்போ ஒ ஈசியாக போயிடுது ட்ராக்டர் எல்லாம் ஓட்டி நடுறாங்க பத்து ஏக்கராக இருந்தாலும் ஓட்டி நடுறாங்க அப்போ ஒரே ஏக்கராக நடுறதுக்கு ஒரு விஷயமும் ஆகும் பத்து ஏக்கராக என்ன ஒரே நாளில் நட்டு ஒரே நாளில் போய்டுறாங்க அந்த அளவுக்கு ஜென்ரல் நல்லா ஆகிப்போச்சி அது அப்போதிக்கு இப்போதிக்கான ஜெனரல்னால இப்போதிக்கான சாப்பாடு கொஞ்சம் எவ்வளோ தான் இருந்தாலும் வாயில் போட்டோம்னா அடப்போ சாப்பாடு தான அப்படின்றமேரி ஆகிப்போச்சி அப்போலாம் அது ஒரு இண்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ இந்த அளவுக்கு இண்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஜென்ரல் நாலேஜ் தான் ஆகிக்கிற வோசறோம் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை அப்போ இருந்த டேஸ்டுக்கு இப்போ இருக்கிற டேஸ்டுக்கு கம்மி தான்